நான்தாண்ணா அனிதா பேசுறேங்க அண்ணா நஞ்சநாட்டுலேர்ந்து இந்த இதான் துணி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா தம்பிக்கு யூனிஃபார்ம் சட்டை தைச்சிட்டிங்களா ஏன் அண்ணா இவ்வளோ ரொம்ப நாள் ஆகிடிச்சிங்களே ஏற்கனவே கொடுத்து ஒன் வீக் ஆகிடிச்சி இன்னும் தைச்சித் தராமல் இருக்கீங்களே இந்த ஸ்கூல் வேறு திங்கள் கெழம தொடங்குது அவனுக்கு போட்டுட்டுப் போகணும் இல்லைங்களா நான் கேட்டுட்டு தானே கொடுத்தேன் சீக்கிரம் தைச்சி தரேன் தானே சொன்னிங்க அதனால் தானே கொடுத்துட்டு வந்தேன் இல்லைன்னா வேறு கொடுத்துருப்பேன் இல்லைங்களா எப்போ தருவீங்க திங்கள் கெழம அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு போகணுமே ஸ்கூலுக்கு ஆமாங்க இன்னும் ரெண்டு நாள் இன்னைக்கு ஃப்ரைடேங்க சனி ஞாயிற்று கெழம ரெண்டு நாள் தான் இருக்குதுங்க எனக்கு ஞாயிற்றுக் கெழம கட்டாயம் தரணும்ங்க ஆறு மணிக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு போக வேண்டாமா எனக்கு பஸ்ஸு கிடைக்காதே ஆறு மணிக்கு மேலே ஓகே ஒரு மூணு மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைச்சிட்டிங்கன்னா வந்து வாங்கிட்டுப் போயிடுவேங்க ரெண்டு பேண்ட்டு ரெண்டு சட்டை கொடுத்துருக்குறேன் ஆமாங்க அப்புறம் அளவு கொடுக்காமையா துணி கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு அளவெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்குறேன் எழுதி வைச்சிருக்குறீங்க பாருங்கள் நோட்டில் ஆ ஓகே ஆமாங்க ம் சரிங்க கரெக்டாக தைங்க ஏற்கனவே தைச்சதெல்லாம் கொஞ்சம் லூசாக இருக்குது இப்போ அவனே ஃபிட்டாக தைச்சா தான் அவன் போடுறான் அதனால் ஃபேண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக தைச்சிக் கொடுங்க கொஞ்சம் துணியை விட்டு தையுங்க ஆ ஓகே ஆ ஓகே